நான் இதுவரைக்கு எந்த இசைக்கருவியும் யூஸ் பண்ணது இல்லை ஆனால் கிட்டார் யூஸ் பண்ணுன்றது என்னோட ஆசை ஏன்னா கிட்டார் வந்து அது நம்ம பைன் பண்ணிவிட்டு போறப்போ ஒரு நல்லா இருக்கும் ஸ்டைலிஷாக இருக்கும் அதனால நான் அதை ஆசைப்பட்றேன் என்னோட சூழ்நிலை காரணமாக அது நான் இதுவரைக்கும் அதை நம்ம அந்த கருவியை நம்ம வாசிச்சது இல்லை பட் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா நிறைய மியூசிக் வந்து பார்த்திங்கன்னா மேக்சிமம் வந்து கிட்டார் யூஸ் பண்ணி தான் நிறைய மியூசிக் வந்து பிளே பண்ணிருக்காங்க இதற்கப்பறம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ட்ரம்ஸ்ஸு யூஸ் பண்ணணுன்றதும் ஒரு ஆசை இருந்துது ஆனால் வாசிக்க முடியலை ஏன்னா அந்த ட்ரம்ஸோட பீட்டு சவுண்டு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தோன்னாக்கா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்